சென்ற வாரம் ஒரு ஈ பைக் வாங்குனங்க அதுக்கு முன்னே நான் ஒரு ஈ பைக் வச்சுருந்தேன் எனக்கு நிறைய லாங் டைம்மாக போவேன் எனக்கு ஆனால் இது வந்து அடிக்கடி மக்கர் பண்ணுது ஸ்டார்ட் ஆகறது இல்லை லைட் போட்டங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியிறது இல்லை ஹாரன் அடிக்கும்போது வண்டி பிரேக் ஆகுது அங்கங்கே கம்பனி காரவங்க கிட்டே சொன்னால் போக போக சரியாக போய்டும்ன்றாங்க போக போகதாங்க ஃபால்டே வருது இது அந்த பைக் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கலை ஏன்னா பழைய பைக்கை நான் கொடுத்துருக்க கூடாது இப்போ ரொம்ப வருத்தப்படுகிறேன் எனக்கு பழைய பைக்கே நல்லாருந்துச்சு அதை விட்டுவிட்டு புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்துருக்குதேன்ட்டு அவங்க அந்த ஏஜென்சிக்கு அவங்களுடைய நம்பிக்கையின் பேரில் வாங்கிவிட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்கு மன உளைச்சல் ஆகுது இந்த பைக் வந்து எனக்கு அடிக்கடி பவர் தேவைப்படுது நம்ப அதிக லா இடத்துக்குலாம் போக முடியாது வெயிட் உட்கார வைக்க முடியிறதில்லை ஃபேமிலியோட போக முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு போகும்போதே ஆஃப் ஆகுது ரொம்ப மனசுக்கு உ உளைச்சலாக இருக்கு இந்த பைக்கு எனக்கு சரிப்படாது